பெண்களின் பங்கு அதிகமாக மாறி இருக்குதுன்னு சொல்லலாம் பெண்கள் படிச்சுட்டு எல்லோருமே வேலைக்கு தான் போகிறாங்க எல்லோர் வீட்லேயுமே பெற்றோரும் அனுமதிக்கிறாங்க இப்போ ஆண்கள் வந்து ரொ ஆண்களும் படிக்கிறாங்க இருந்தாலும் அவ்வளோவா வேலைக்குப் போகிறதில்ல பெண்கள் படிச்சுட்டு அவங்களோட வீட்டு சூல்நிலையைப் பார்த்துக்கிறதுக்காக அவங்க வேலைக்குப் போகிறாங்க பெற்றோரும் அனுமதிக்கிறாங்க அவங்களோட பங்கு என்னென்னு சொன்னோமுன்னா அவங்கள வந்து சேஃபாக போய்ட்டு நல்லபடியாக வரணுன்னா அது அவங்க க கடவுளோடய கையில் தான் இருக்குது அவங்க பெற்றோர் கையில் தான் இருக்குது நல்லபடியாக அவங்க வேலைக்கும் போகிறாங்க எந்த ஒரு தடையும் இல்லை என்ன தடைன்னா பசங்க வந்து ஃபாலோவ் பண்ணுறது தான் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் சில பேர் வந்து ஃபாலோவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க பசங்க